எங்கள் குடும்ப நண்பர்கள்னா எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசில் படிச்சுட்ருக்கும் போதுங்க பக்கத்திலலாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க சின்ன பிள்ளைங்க ஃப்ரெண்டு நல்ல பழகுவோம் செய்வோம் அவங்க வீட்டில் விஷேசம்னா நாங்கள் போவோம் எங்கள் வீட்டில் விஷேசம்னா அவங்க வருவாங்க நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நாங்கள் போவோம் கலந்துக்குவோம் செய்வோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக நாங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கோம் நல்ல நண்பர்களாக இருக்கோம் செய்கிறோம் நல்ல பழக்கவழக்கம்ங்க அவங்க வீட்டு திருமணத்திற்கு நாங்கள் போவது எங்கள் வீட்டு திருமணத்திற்கு அவங்க வர்றது நல்லது கெட்டது கெட்டதுனு எடுத்துக்கிட்டால் அதிகம் போவதில்ல வர்றதில்லை இந்த கொரோனா வந்ததுனால எதுவும் போவதில்ல வர்றதில்லை எங்கேயும் போவதில்ல வர்றதில்லை இந்த மூணு வருஷத்துல என் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விட்டுருச்சுங்க அதனால் எங்கேயும் போவதில்ல வர்றதில்லை ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்டுங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆகிப் போச்சுன்னு சொல்லலாம்ங்க அப்புறம் பார்க்க போனால்